ஹலோ ஏம்மா நாங்கள் ஸ்கூலில் இருந்து பேசுறேங்க நீங்கள் ப ரிதன்யாவோட அம்மாங்களா அப்படிங்களா பொண்ணு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்குதுங்களே ரொம்ப மேக்ஸ் இல்லை மேக்ஸுல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குறாங்க கொஞ்சம் எதாவது இல்லை ஏதாவது நீங்கள் டியூஷன் ஏதாவது அனுப்ப முடியுங்களா ஏதாவது பார்க்க முடியுங்களா இல்லை அப்புறம் மேக்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற போது அப்புறம் டென்த்து வந்தா மார்க்கில் ரொம்ப கம்மியாக ஆயிவிடும் இல்லைங்கம்மா இல்லை ஸ்கூல்லையே டியூஷன் இருக்குதும்மா இருக்குங்கம்மா ஆனால் வந்து நீங்கள் அந்த டைம் மட்டும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் அதுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்ன அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து தனியாக வரணும் கூட்டிகிட்டு வந்து போகறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் சவுரியமாக பார்க்கணும் இல்லை நீங்கள் சரிங்க ஆ ஸ்கூல் முடிஞ்ச டைம்மில் இந்த நாலு மணியிலருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் கிளாஸு ஒருமண் நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் நீங்கள் அதுக்கு அனுப்புனீங்கன்னா மட்டும் தான் வந்து பாப்பாவை ஒரு அளவு டெவலப் பண்ண முடியும் மார்க் வந்து ரொம்ப பார்டர்க்கும் கீழே எடுத்துட்டுருக்கா ஆ அப்புறம் டென்த்துக்கு

மேக்ஸு கிளாஸ் மேக்ஸு சப்ஜெக்ட்லிங்க அம்மா அது வந்து மேல் டீச்சர் தான் எடுப்பாங்க அம்மா இல்லை நீங்கள் கொடுத்து அனுப்பிருங்க லன்ச்சுக்கு அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு கொடுத்து அனுப்பிருங்க அப்பறம் அவங்க நாங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்னவர் வந்து நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்டு நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திவிட்டு நாங்கள் அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம் அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகறதுக்கு நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு பேரண்ட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போகணும் வீக் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இருக்காங்க அம்மா அந்த அஞ்சு பேர்த்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோங்க அம்மா சரிங்க சரிங்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க சரி நாங்கள் மற்ற பேரண்ட்ஸுகிட்ட பேசுறோங்க